ஆ ஆமாம்ங்க நீங்கள் யார்

ஆ சொல்லுங்கள்

ஆ ஓகே ஆ ஓகே

ம் ஓகே

ம் ம் ஆ கண்டிப்பாக முடியுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்தமாரில நிறைய டான்ஸர்ஸ்க்குலாம் தச்சு கொடுத்துருக்குறோம் அதனால வந்து ட்ரெஸ்ஸே கொஞ்சம் ரெடிமேடாக எங்ககிட்ட இருக்கு நீங்கள் வந்து மாடல் பார்த்தா கூட ஓகே நான் எங்களோட வெப்சைட்டை போய் பாருங்கள் எங்கள் வெப்சைட்டில வந்து எங்ககிட்ட இருக்கிற மாடல்லாம் அதில் இருக்கு எந்தெந்த சாங்குக்கு மே ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் வேணுன்னு நீங்கள் ச்சூஸ் பண்ணுங்க நாங்கள் வந்து நாளைக்கு மெஷர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு வந்து பசங்களையே எடுத்தாலும் சரி இல்லைன்னா எங்ககிட்ட இருக்கறதை நாங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்பறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்டர் பண்ணால் ஆட் ஆல்ட்டர் பண்ணிக் கூட தரோம் நீங்கள் வந்து எந்தமாதிரி மாடலுக்கு வேணும் இப்போ வந்து கிளாசிக்காக வெஸ்டர்னாக அந்தமாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணித் தருவோம் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எங்களுக்கு பே பண்ணிவிடுங்க நாங்கள் நிறைய மெட்டீரியல் வாங்கணும் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் மெம்பெர் சொல்லுறீங்க இல்லையா அதுக்கு மெட்டீரியல் வாங்கணும் நீங்கள் வந்து

இப்போ கொஞ் ஹண்ட்ரட் மெம்பர் சொல்றீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்ட்டி சிக்ஸ்ட்டி தெளசணுக்கு மேலே தான் போகும் ம் ஸ்டிச் ப க்ளாத்து வாங்கறது ஸ்டிச் பண்ணுறது இந்தமாதிரி எல்லாமே இல்லை வந் எங்ககிட்ட வாடகைக்கு இருக்கு ஆனால் இவ்வளோ ஹண்ட்ரட் மெம்பெர்ஸ்க்கு இருக்குமான்னு தெரியல அதனால் எங்ககிட்ட இருக்கறதை நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒ ஒரு பத்து பத்து பேருக்குன்னா கூட இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸு ச்சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை வேறு மெ வேறு ஸ்டைலில் வேணும் அப்படிங்கும்போது நாங்கள் வெளியில் துணி வாங்கி தான் அப்புறம் தைக்கணும் இப்போ எங்ககிட்ட இருக்கிறதே ஓகேனா அது வாடகைக்கு தான் வாடகைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தேர்ட்டி தெளசண்ட்குள்ளே முடிஞ்சிவிடும்

ஆ ஓகே ம் ம் ஆ நீங்கள் இப்போ நேரில் வர்ணுன்னு கூட அவசியம் இல்லை நான் இருக்கிற மாடலை வந்து வாட்ஸ்ஆப் பண்ணுறேன் ஆ வாட்ஸ்ஆப் பண்ணும்போது நீங்கள் அதில் செலெக்ட் பண்ணுங்கள் அப்படி அதில் திருப்தி இல்லை அப்படின்றேன்னா நீங்கள் நேரில் வாங்க ஆ ஓகே ம் ம் ஓகே இப்போ வந்து இந்த டிஸ்ட்டிக்கில இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே நமக்கு தான் ஆர்டர் தராங்க இப்போ வந்து ஆ ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜுவல்ஸ்ஸு இப்போ ராஜாக்கள்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரீடம் அந்த இதெலாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியும் நம்மகிட்ட இருக்கு எல்லாத்துக்குமே நம்பகிட்ட அந்த மேட்சிங்காக எல்லாமே இருக்கு நீங்கள் அது எங்ககிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஃபுல் ரோட்டுக்கு தான் வாங்கணும் நீங்கள் எங்ககிட்டே ஹோலாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கு

ஆ ஓகே ஓகே கண்டிப்பாக வாங்க ம் ஆ ஓகே தேங்க் யூ